ஆ சொல்லுங்கள் யார் பேசுவது ஆ சொல்லுங்கள் மொபைல் காணாமல் போய் எத்தனை நாள் ஆச்சு சார் ஆ மொபைல் மட்டும் தான் மிஸ் பண்ணிங்களா இல்லை வேறு ஏதும் மிஸ் பண்ணிங்களா சார் அங்கனே திரும்ப போய் தேடி பார்த்திங்களா சார் ஏதும் மொபைல் வேறு யாரும் எடுத்திருந்தாங்களானு என்னனு ஆ ஓகே சார் வேறு எதுவும் இது மொபைல் வாங்கின பாக்ஸ்ஸு அந்த மாதிரி ஏதும் வச்சுருக்கிங்களா சார் ஆ ஓகே சார் நான் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் சார் ஈஎம்ஐ நம்பர் அதெலாம் ஃபோனுடைய டீட்டைல்ஸ் எல்லாமே வேறு ஏதும் ஃபோனோடய ஃபோட்டோவெலாம் வச்சுருந்தீங்னா அதெலாம் இங்கே ரைட்ருகிட்ட வந்து எழுதி கொடுத்துடுங்க சார் ஆ ஓகே சார் வெளி இடத்துலலாம் போகிறப்போ கொஞ்சம் மொபைலெலாம் பத்திரமா வச்சுக்குங்க சார் ஆ ஓகே சார் மொபைலை நீங்கள் ரைட்ருகிட்ட வந்து எல்லா டீட்டைல்ஸும் கொடுத்துருங்க சார் ஆ ஓகே சார்